உண்மையை சொல்லப் போனால் இந்த ஸ்போட்ஸ் ஸ்காலர்ஷிப் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பட் ஆனால் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஏன்னா ஸ்கூலில் காலேஜ் அதெல்லாம் ஸ்காலர்ஷிப்பை எப்படி இது பண்ணுவாங்கனு தெரியும் இல்லை இந்த ஸ்போட்ஸ் ஸ்காலர்ஷிப்புங்கும்போது அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அது யாருக்கெல்லாம் இது பண்ணுறாங்க தராதரம் பார்த்து தராமல் பொதுவாக பொதுவாகவே ஸ்போட்ஸ் மேன்ஸுக்குனாலே அந்த ஸ்காலர்ஷிப் எதுவும் வழங்கப்படணும் அது தமிழ்நாடு அரசு புரிஞ்சுகிட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினா அப்போ தான் கஷ்டத்தில் இருக்கிற நிறைய ஸ்போட்ஸ்மென் கபடி வீரர்கள் கிரிக்கெட்டோ கேரம்போடு நிறைய இருக்கு குண்டு எறிதல் அது மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸில் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் பங்கேற்கணும்னா பெருசாக பெருசாக கிளப்புல சேரணும் அப்டிங்கற போது இப்போ பணப் பற்றாக்குறை வரும் அதுக்கெல்லாம் சரிகட்டுற விதமாக எதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு அரசு வழங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோட கருத்தும் நிறைய பேர் கருத்தோட இருக்கும் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்